ஆ யெஸ்மா ஆ உக்காருங்கம்மா உக்காருங்க சரிம்மா ஓகேம்மா என்ன ஊர் சொன்னீங்க நீடாமங்கலமா சரிங்மா நல்ல மார்க்கு தான் மேம் வாங்கிருக்காங்க இது படிக்கணுன்னு ஆசைப்படுறாங்கம்மா ஆ ஆமாம் ஏ கண்டிப்பாக இருக்கு எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக உண்டு இங்கே சரி அவங்க மேக்ஸ் பையாலஜி தான் எடுக்கணும்ன்னு நினைக்கிறாங்களா சரி ஓகேம்மா இங்கே வந்து நிறைய குரூப்ஸ்லாம் அவைலப்பிள்ல இருக்கு கம்பியூட்டர் சயின்ஸ் காமஸ் அக்கவுண்ட்ஸ் பியூர் சயின்ஸ் மேக்ஸ் பையாலஜி இல்லாம இந்த குரூப்புலாமும் அவைலபிள்ல தான் இருக்கு ஒன்றும் இல்லை மேம்

ஆ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிலாம் உண்டும்மா கண்டிப்பாக வந்து ரெண்டு வருஷமுமே ஹாஸ்டலில் இருந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இப்போ வந்து லெவல்த்து டுவல்த்து எல்லாமே பப்ளிக் ஆனதுனால வந்து அவங்க ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நாங்கள் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வச்சிருக்கோம் இப்போ இங்கே இருந் இருந்து அவங்க நல்லா படிப்பாங்க நல்ல மார்க்ஸ் எடுப்பாங்கங்கறது எங்களோட தாட்டு ஆ க அதுக்கும் நீட் எக்ஸாமுக்குலாம் அதுக்கும் ட்ரெயினிங் போயிட்டுருக்கும்மா அதுக்குமே வந்து நாங்கள் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம்

ஆமாம்மா அதுக்காக தான் வந்து ஹாஸ்டலே வந்து ஏன்னா ஸ்பெஷல் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிவிட்டு வந்து வீட்டுக்கு போக முடியாதுங்கறதுக்காக தான் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியே வச்சிருக்கோம் ஸோ ஸ்பெஷல் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிவிட்டு லேட்டானாலுமே வந்து அவங்க ஹாஸ்டலுக்கு வந்துவிடுவாங்கம்மா ஹாஸ்டல் ஆம் மேம் இயர்லி வந்து ஒரு டூ லேக் கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும் இயர்லி ஒன்ஸ் ஆமாம் எல்லாமே சேர்த்தே வந்து நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கும் ஒரு டூ லேக் கிட்ட வந்துரும் ம் எல்லாமே வந்து வீட்டு சாப்பாடு மாதிரியே செஞ்சி ஏன்னா குலந்தைங்க படிக்கிற பிள்ளைங்கங்கறதுக்காக எல்லாமே பார்த்து தான் செய்யறாங்க ஸோ எல்லாமே பர்ஃபெக்ட்டாக இருக்கும்மா ம் சரி ஓகேம்மா வாங்கம்மா ம் சரி ம் ம் தேங்க் யூ மேம்